விவசாயிங்க வந்து முக்கியமாக கடன் தொல்லையினால்தான் தற்கொலை பண்ணிக்கிறாங்க அந்த தவறான முடிவு வந்து எதற்காகன்னா தண்ணீர் அப்புறம் வந்து கடன் ஒரு ஒரு விவசாயி வந்து ஒரு பேங்கில் லோன் வாங்கிறாருனா அவங்க வந்து உடனே கட்டு கட்டுவேன்னு அப்பின்னு நிறையா கட்டு கட்டுன்னு ஒரேடியாக ப்ரஷர் பண்ணுறதுனால அவங்க வேறு வழியில்லை என்ன பண்ணுறதுன்னு தெரியாம அந்த தவறான முடிவு எடுத்துக் கொண்டிருக்காங்க அப்புறம் வந்து எப்போ ஏதோ நெல்லோ ஒரு பயிரோ ஏதோ ஒன்று போட்றாங்கன்னா அதுக்கு தண்ணி இல்லை அப்படின்ற ஒரு பட்சத்தில் அவங்க நம்ப போட்ட உழைப்புலான் வேஸ்ட்டாக போதே அப்படின்றதனால திடீர்னு அந்தமாதிரி தவறான முடிவு எடுத்து கொண்டிக்கிறாங்க இது அரசாங்கம் என்ன பண்ணுன்னா அந்த மாத வருஷத்தில் ஒரு ரெண்டு மாதம் தள்ளுபடி பண்ணா அந்த பிரச்சனை எதுவும் இருக்காது அவ்வளோதான்